தமிழ் வந்து எனக்கு சின்ன வயதுலேந்தே தெரியும் ஏன்னால் நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பையன் அதனால் வந்து சின்ன வயதுலேந்து தமிழ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளாக அதுக்கு ஒரு சில வயது தாண்டினத்துக்கு அப்புறம் ஒரு பதினேழு பதினெட்டில் வந்து வேறு மொழியை கற்றுக்க ஆரம்பித்தேன் தெலுங்கு கன்னடா தெரியும் என்னால் ரெண்டு லாங்குவேஜூம் நல்லா முழுமையாக கற்றுகினதுக்கு அப்புறோம் நம் மொழியோட என்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் போது இது வந்து ரொம்ப சுலபமான மொழியாகவும் ஈசியான மொழியாகவும் இதில் வந்து இருக்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு சொற்பொழிவான இதுவாகருக்கு அதனால் வந்து ரொம்ப புடிச்சிருஞ்சு அது மற்ற மொழி அதாவது ஒருத்தர் ஒரு மொழி வந்து எவ்வளோபட்டது எப்படிபட்டது அப்படின்னு தெரிஞ்சிக்கனும்னா பிறமொழி ஏதனா ஒரு மொழிக்கு தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட மொழி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியணும் அதனால் வந்து தான் மொழி சிறந்தது அந்த மொழி சிறந்தது அப்படியெல்லாம் இல்லை மொழியை ஒரு ரெண்டு மூணு மொழி கத்துகினால் இந்த மொழியில் எது சிறந்த மொழி அப்படின்றது வந்து தெரியும் பாரதியார் வந்து சொல்லியிருக்கார் நாம் கற்ற மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு இன்னொருத்தர் ஜியு போப் சொல்லியிருக்காரு இவரு பாரதியார் சொல்லியிருக்காரு இதுமாதிரிலான் சொன்னாங்கன்னால் அதாவது அவர்களுக்கு வந்து பல மொழிகள் தெரியும் அதனால் தெரிஞ்ச மொழிகளில் எது சிறப்பான மொழின்னு பார்த்தா தமிழ் மொழியாருந்துச்சு அதனால் எனக்கு தமிழ் படிக்கிறதும் பேசுறதும் வந்து ரொம்ப பிடிக்கும்